என் லைஃப்பில் மறக்க முடியாததுனா நான் வந்து நான் அப்பறமேல் ஸ்கூல் சேர்ந்தன் அது வந்து நான் ஸ்கூல் சேர்ந்தப்ப ஸ்கூல் சேர்ந்தப்ப அம்மா அப்பா விட்டுவிட்டு போனாங்க நான் அழுதேன் அழுதுவிட்டு அப்ப அழுதுட்ருந்தேன் அதுக்கப்பறம் டீச்சர்ஸுலாம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஜாலியாக வெச்சிருந்தாங்க அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துது அதுக்கப்றம் மறுநாள் ஸ்கூல் போனே அதுலேயும் ஜாலியாக இருந்துச்சு அப்பறம் வந்து தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க அந்த டீச்சர் வந்து என்னை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துகிட்டாங்க நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க சாப்பிட்லேனா கூட சாப்பாடு வாங்கி தருவாங்க எல்லா பிரச்சனைலேயும் என் கூட இருந்து நல்லபடியாக பார்த்துகிட்டாங்க அடி அடி வாங்கினாலோ திட்டு வாங்கினாலோ எதாக இருந்தாலும் என் கூட இருந்து அவங்க வந்து நல்லபடியாக பார்த்துகிட்டாங்க அதுக்கப்றம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ மேக்ஸ் டீச்சர் இருந்தாங்க அவங்க என்ன அடித்தாங்க அடித்தோனே எனக்கு காயமாகிருச்சி அது காயம் ஆனது வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனப்போ அம்மா வந்து பார்த்துட்டு என்னடா அடி அப்புடின்னு கேட்டு இதுக்கப்பறம் இதுக்கப்பறம் நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்டின்னு நான் சொன்னே அதுக்கு வந்து அவங்க வந்து நீ போ நான் பார்த்துக்கறன் சொல்லிட்டு மறுநாள் அம்மா வந்தாங்க வந்து அவங்கள அவ்வளோ திட்டு திட்டினாங்க அதுக்கப்றம் அந்த டீச்சர் என்னை அடிக்கிறதும் கிடையாது அதுக்கப்றம் கொஞ்சம் கேரிங்காக பார்த்துகிட்டாங்க எந்த ஒரு பிரச்சன வந்தாலும் அவங்கதான் சரி பண்ணாங்க திட்டுறது கூட சொல்லாமல் தான் இருந்தாங்க அதே மாதிரி சவன் ஸ்டாண்டர்ட் வந்தப்போ எங்கள் சார் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வந்து இங்கே வந்து அடிக்கடி டூர் கூப்பிட்டு போகிறதோ வெளி ஊர் கூப்பிட்டு போகிறதோ அது மாதிரி நிறைய இடத்துக்கு போய்ட்டு போய்ட்டு நல்லா ஜாலியாக வெச்சிருந்தாங்க அந்த மாதிரி நல்லா சொல்லி தருவாங்க எங்கள் கூட அதிகமாக பார்டிசிபெட் பண்ணி எங்கள் கூட எல்லா போட்டிலேயும் எல்லாத்திலேயும் அவங்க ரொம்ப இம்பார்டன்னா இருந்து என்னை வெச்சி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்றம் வந்து எனக்கு சின்ன இங்கிலீஷ் தெரியாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்றம் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா கற்று கொடுத்தாங்க அதுக்கப்றம் நான் எய்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியல அதுக்கப்பறம் அந்த சார் தான் எனக்கு நல்லா கற்று கொடுத்தாங்க அந்த தருணத்தை நான் மறக்க மாட்டேன் அதே மாதிரி நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ மொதல் மொதலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து ஆரம்பத்தில் என்னை பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொன்னிச்சு அதுக்கப்பறம் திரும்ப திரும்ப என்ட்ட நல்லா பேசுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டாக பேசி அதுக்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்பிடில்லாம் சொல்லிவிட்டு திரும்ப அந்த பொண்ணாக லவ் பண்ண ஆரம்பிச்ச்சி எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல அதனால் நானும் விலகி வந்துட்டேன் அந்த சம்பவங்கள் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத சம்பவமாக இருந்துச்சு அதுக்கப்பறம் அதுக்கப்பறம் திரும்ப ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை பார்த்தன் அந்த பொண்ணு பேர் சௌமியா வந்து அது நல்லா பார்த்துச்சி நல்லபடியாக எனக்கு சப்போட் பண்ணுச்சு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு நான் மறக்க முடியாது அந்த சம்பவத்தையும் என் வாழ்நாளில் எதுலேயுமே மறக்க முடியாது அந்த மாதிரி நல்ல பொண்ணு அப்பறம் லைஃப் பார்ட்னராவும் இருக்கலாம்னு ஐடியா பண்ணுச்சு ஆனால் அது அவ்வளோ நாள் நீடிக்கல அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆகி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வெச்சிட்டாங்க அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் அதுக்கப்பறம் செகன்ட் இயர் படிக்கும்போது தீபிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அந்த பொண்ணு உயிருக்கும் மேலா நேசிக்கிறாள் அதே மாதிரி அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாவும் நல்லதாதான் என்னை பார்த்துப்பா